பறவைகள் வந்து வெள்ளை கொக்கு கோயில் புறா இதெல்லாம் நல்ல நல்ல ந பார்க்கறதுக்கு நல்ல அருமையாக கண் குளுராக இருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய பறவை இப்போ நிறைய பயிர் வச்சாக்கா வந்து அதில் பெரிய உக்காந்து வந்து புழுங்களை பொறுக்கும் அதுங்களாலையும் கொஞ்சம் பயிருக்கு பாதுகாப்பாக இருக்குது இப்போ கொக்கு வெள்ளை கொக்கு நல்ல நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அருமையாக மண்ணை ஓ எப்படி பார்த்தாலும் கொறஞ்ச பட்சம் இரநூறு கொக்கு முந்நூறு கொக்கு வருது ம பயிர் வச்சோம்னால் அதில் நிறைய பூரா கொக்குங்க உக்கார்ந்து உட்காரும் வந்து அதில் இருக்கிற பச்சை புழு தின்னுது அதனால கொஞ்சம் நமக்கு லாபம் தான் நான் நினைக்கிறேன் மருந்து அடிக்கிறதுக்கு பத்து நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கிறோம்னா அந்த ஒரு இருவது ஒரு மாதத்துக்கு ஒரு மருந்து அடிக்கலாம் கொக்கு இருக்கிறதுனால இப்போ என்னுடைய இது அதுக்கு முன்ன இந்த மாரிலாம் கிடையாது இப்போ தான் கொக்குங்க நிறைய நல்ல வெள்ளை கொக்குங்க பூரா நம்ப ஊரில் வந்துருக்குது கோயில் புறாவும் சே ஒ ஒரு நாலு புறா தான் இருந்துச்சு இப்போ பார்த்தா ஒரு ஆயிரம் புறாவுக்கு மேல் நான் என் கிணத்துல கூட ஒரு இருவது புறா இருக்குது கிணத்துல இருக்குது அந்தாண்டை பக்கத்து கிணத்துல இருக்குது இப்போ ஒரு ஆயிரம் புறாவுக்கு மேல் நிறைய இருக்குது சூப்பராக இருக்குதுங்க இப்போது கொக்கு பார்க்கறதுக்கு பறவைங்க எல்லாம் கோயில் பறவை தான் அது நல்ல அருமையாக இருக்கும் திருவண்ணாமலை மா கோவில்லையே நிறைய வகை ப பறவை பார்த்தா இப்போ நம்ப ஊர்லையே வந்துருச்சு கோயிலில் கொண்டாந்து காமாட்சி அம்மன் கோயிலில் விட்டோம் கோ ஒரு நாலஞ்சு பறவை தான் இது புறா வாங்கியாந்து விட்டானுங்க பார்த்தா அது குஞ்சு இனப்பெருக்கம் பெருத்து நிறைய இப்போது ஒரு ஆயிரம் பறவைக்கு மேல் ஆயிப்போச்சு நம்ப ஊரிலையே நம்ப ஊரிலே இருக்குது அது கிணறு கிணறாக இருக்குது